தமிழகத்தில் இப்போ ஹாஸ்பிட்டலெலாம் நிறையா வந்திருச்சு டாக்டர்ஸ் கம்போன்டர்ஸ் எல்லோருமே நல்ல ஒரு பணி செய்கிறாங்க செவிலியர் எல்லோருமே முனிஸ்பாலிட்டிலேயும் எடுத்துக்கிட்டாக்கால் நகராட்சியிலேயும் நல்ல ஒரு பணி செய்கிறாங்க அவங்களாம் இல்லைனா மக்கள் நலமோடு இந்தளவுக்கு வாழ முடியாது அந்தளவுக்கு எல்லோருமே நல்லா அவங்க அவங்க பணியை அவங்க அவங்க கரெக்டாக செய்கிறாங்க வேலை வாய்ப்பும் முன்னாடியை விட நிறையவே கிடைக்குது மக்களுக்கு செவிலியரு அங்கே அங்கே காலேஜேஸ் நர்ஸ்ஸு ட்ரெயினிங் இதெல்லாம் இருக்குது அதுக்கேற்ற வேலைவாய்ப்பும் அப்போ அப்போ உடனே கிடைக்கிது மக்கள் நல்ல ஒரு விழிப்புணர்வோடு எல்லாத்துலேயுமே நல்லா கவர்மெண்ட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்துருக்கு அதுபடி அவங்க சுகாதாரத்தோடு நல்லா இருக்கும் எல்லோருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது சுகாதார பணியாளர்கள் இல்லைனா உலகத்தில் ஒன்றுமே இல்லை கடவுள் அவங்க மூலிமா தான் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தர்கிறார் அப்படிங்கிறது உணர்கிறேன்